நாங்கள் ஹோட்டல் வச்சிருக்கோம் அதில் கிடைக்கற காய்கறி வேஸ்ட்டு கழனி தண்ணி வாழை இல எல்லாத்தையும் மாட்டுக்கும் ஆட்டுக்கும் கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நிலம் இருக்கு அதில் கம்பு சோளம் இந்த கடலைக்கொடி புல்லுலாம் கொஞ்ச பயிர் வைப்போம் வச்சி கோழிக்கும் போட்டு ஆடு மாடுக்கும் வைப்போம் அது போக மாட்டில் இருந்து பால் கறந்து எங்கள் கடையில டீ போட்டு போடவும் பக்கத்து வீடுகளுக்கும் கொடுப்போம் மோர் விற்போம் அதுலேருந்து வெண்ணெய் கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து நெய் உருக்கி விற்போம் ஆடு குட்டி போட்டுச்சுன்னா குட்டியாகவும் விற்றுருவோம் சில நேரம் வளர்ந்த பிறகு கறி கடைக்கு கொடுப்போம் கோழி முட்டை விற்போம் நாட்டுக் கோழி முட்டைன்னு பிரியமாக வாங்கிக்குவாங்க அதுபோக நாங்களும் குஞ்சு பொறிக்க வச்சி அது வளர வளர கோழியாகவும் விற்ருவோம் இதனால் எங்களுக்கு ஆடு மாடு கோழி மூணுமே நல்ல வருமானம்தான் எங்களுக்கு இதில் செலவும் ரொம்ப கம்மி தான் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கிற பொருளுங்களே யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே போட்டு கவனிச்சிக்க முடியுது எங்களால்